நான் வந்துட்டு முதல் முறையாக யூடியூப்ல ஒரு ரெசிப்பி பார்த்து சமைக்க ஆரம்மிச்சேன் அந்த ரெசிப்பி வந்து முட்டைக் குழம்பு முட்டைக்கொழம்புல வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி மஞ்சள்தூள் சீரகம் உப்பு இது எல்லாம் கலந்து தூவி ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்துல அதை கொட்டி கலக்கி அதைவந்து ஒரு ஒரு பெரிய பாத்திரத்துல நீர ஊற்றி அதை வந்து அதில் இந்த சின்ன பாத்திரத்தை தூக்கி வச்சு அடுப்பில் வேக விடணும் அந்தமாரி வேகவிடும்போது என்ன பண்ணிடுச்சின்னால் சின்ன பாத்திரத்தில் தானே இந்த முட்டையெல்லாம் கலக்கி வச்சிருந்தோம் அதனால் அந்த தண்ணி பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்குள்ளே தண்ணி பூந்துடுச்சி தண்ணிலாம் அந்த பாத்திரத்துக்குள்ள பூந்தோடன்ன மொத்த மட்ட முட்டை குழம்பும் வீணாகப்போயிடுச்சு அதனால நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்ச அந்த முட்டைக்கொழம்பு வேஸ்ட்டாக போய்டுச்சு அதுதான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்ட செஞ்ச ரெசிப்பி